அரசாங்க திட்டங்கள் வந்து பல திட்டங்கள் வந்து உதவிகள் செய்கிறாங்க அரசாங்கத்தில் கவர்மண்ட்லேருந்து இருந்தாலியும் எங்களுக்கு பல வகையில் உதவிகள் பரவாயில்லை அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மூலியமாக உதவிகள் செய்கிறாங்க காப்பீடு திட்டமும் அந்த ஹாஸ்பிட்டலு காப்பீடு திட்டம் கலைஞர் திட்டத்துக்கு வந்து எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கார்டு மூலியமாக உடம்பு சரியில்லைனாலியும் காப்பாத்துகிறாங்க ஒரளவுக்கு பரவாயில்லை எட்டு லட்சம் பத்து லட்சரூபா ஆகுதுன்னா ஒரு ரெண்டு லட்சரூபா மூணு லட்சரூபா அது கம்மி பண்றதினால எங்களுக்கு ஒரு உதவியாவே இருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுனாக்கா ஹார்ட்டு பிராப்ளம்னாக்கா கவர்மண்ட்லேருந்து எங்களுக்கு செய்றதினால எவ்வளோவோ உதவிகள் மின்பாங்குது எங்களுக்கு ஒரு உயிரை காப்பாற்றி வெளியே எடுத்துகிட்டு வரோம் எங்களுக்கு எவ்வளோவோ மிக நன்றியாக இருக்குது அவங்க செய்கிறதுனால தண்ணிர் வசதிகளும் பரவாயில்லை இது ரேஷன் கடை மூலியமாக கிடைக்கிற பொருட்களும் பரவாயில்லை எல்லாம் எங்களுக்கு ஈஸியாகுது அரசாங்கத்து திட்டத்து மூலியமாக வந்து எல்லாம் பல வகையில் உதவிகளா இருக்கு எங்களுக்கு நகைகள் அடமானம் வெச்சாலியும் அதுக்கு கொஞ்சம் தள்ளுபடி ஆகுது விவசாயக் கடன் லோன் போட்டோமுனா அதுவும் தள்ளுபடி ஆகுது எல்லா வகையிலேயுமே எங்களுக்கு ஒரு உதவிகள் செய்கிறாங்க சட்டத் திட்டங்கள் அல்லவா எல்லாமேம் எங்களுக்கு உதவியா இருக்கு அதை பயனடைகிறோம் நாங்க